எனக்கு வந்து பிடிச் ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னா வந்து எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும் அது வந்து நான் வீட்டிலே செஞ்சால் எனக்கு இன்னும் பிடிக்கும் வீட்டில வந்து நான் எப்படி செய்வேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கர்லையோ இல்லை பாத்திரத்துலையோ கொஞ்சண்டு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊத்திகிட்டு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக அரைச்சி வச்சிக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்றோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதை நல்லா வணக்கிட்டு அடுத்து தக்காளி கொஞ்சம் போடணும் போட்டுகிட்டு நல்லா வணக்கிட்டு பொன்னிறமாக வணக்கிட்டு நல்லா வதங்குனதுக்கப்றம் கொஞ்சண்டு மஞ்சள் தூள் கொஞ்சண்டு மிளகாய் தூள் அப்றம் வேணா சிக்கன் மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி பௌடர் போட்டுகிட்டு அடுத்து சிக்கனை போட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சிக்கணும் கழுவி வச்சிட்டு சிக்கனை போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்றம் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிர்ணும் கொதிக்க வச்சதுக்கப்றோம் நல்லா கொதிச்சதுக்கப்றம் அரிசி அதுக்குள்ள போட்டு குக்கரை மூடி வச்சிர்ணும் மூடி வஷ்ட்டு விசில் ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வச்சிட்டு அதுக்கப்றம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சையாக தூவுனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் விட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்றம் ஏன் புடிக்கும்னா எனக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பிடிக்கும் என்னங்க எங்கே எந்த ஊர் போனாலும் முதல்ல சாப்பிட்றது எனக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனாவே பிரியாணி தான் சாப்பிடுவேன் எல்லா ஊர்லையும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா நான் வந்து ஒரு மஹாராஷ்ட்ராவை வந்து எங்கள் சொந்தக்காரவங்க வீடு ஒருத்தவங்க வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு அந்த கடையில ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது இன்னும் என் என்னோடய மனதிலே இருக்குது திரும்பி போனால் அது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது